இந்தியாவில் நடனம் என்பது பல வகை நடனங்களை கொண்டுள்ளது அது வந்து பொதுவாக பாரம்பரியம் அல்லது நாட்டுப்புறமாக வ வகைப்படுத்துகிறாங்க இது கலாச்சாரமாகவும் கருதப்படுது நடனத்தினாலையே ஒரு நாட்டை வந்து பெருமைப்படுத்த முடியும் உயர்வாக காட்ட முடியும் இப்போ நடனம்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா வகைப்படுகிறது அதில் கதக்களி குச்சிப்புடி பரதம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இப்படி எண்ணற்ற நடனங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பரதம்னு பார்த்துட்டா அதுக்கு நடராஜரை வந்து நம்ம முழு முது கடவுளாக வழிபட்டு அந்த பரதத்தை வந்து நம்ம ஆடத்தொடங்குகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு நடனத்துக்கும் வந்து ஒவ்வொரு கு குரு இருக்குறாங்க அதை வந்து வழிபட்டுகிட்டு தான் வந்து ஒவ்வொரு கலைஞர்களும் அவங்க கலையை வந்து ஆட தொடங்குறாங்க இப்போது நெ பரதம்னு பார்த்துட்டிங்கனா நடன இயக்குனர்கள் நிறையா பேர் எண்ணற்ற பேர் இருக்குறாங்க நாட்டில அது ஒ ஒருத்தவங்க வந்து ஷோபனா ரமேஷ் இப்போது அந்த கலைஞர்கள் வந்து அவங்களுக்காக இல்லாமல் அந்த கலைக்காகவே அவங்களோட வாழ்க்கையை அர்பணித்து வாழ்கிறவங்கள்லாம் எத்தனையோ பேரை நம்ம கண்ணால் இப்பவும் பார்க்க முடியும் ஸோ இந்த கால கட்டத்திலையும் நடனத்துக்காக இருக்கிறவங்க இருக்குறாங்க நிறையா கலைஞர்கள்